நான் வந்து ஆர்வமாக செய்த சமையல் வந்து ஆரம்பத்தில் பூவு செஞ்ச இது வந்து சாப்பாடு வந்து தேங்காய் சாதம் தேங்காய் சாதம் வந்து நல்லா செய்வேன் சின்ன வயசில் எங்கள் அம்மா ஒருதடவை செஞ்ச செஞ்சதை பார்த்துக்கிட்டு இருந்து அதுலேருந்து நான் நல்ல தேங்காய் சாதம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு தேங்காய் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் தேங்காய் சாதம்னா சில பேர் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து தேங்காவை வதக்கி செய்வாங்க நான் அந்தமாதிரி செய்ய மாட்டேன் தேங்காயை தேங்காவை நல்லா வதக்கிட்டு இது பட்டை கிராம்பு பூண்டு இதா கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு தேங்காவையும் போட்டு நல்லா சாதத்தை வடித்து வெரை வெரையாக சாதத்தை வடித்து நல்லா கிளறிடுவேன் அது செய்யும்போது தேங்காய் சாதம் வந்து புலவு சாதம் மாதிரி நல்லா வாசமாகவும் நல்லா நல்லா இருக்கும் அதாவது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதுக்கு வந்து சிக்கன் கிரேவி வச்சு அடிக்கடி தேங்காய் சாதம் செஞ்சு சிக்கன் கிரேவி வச்சு நல்லா அதை செஞ்சு சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் அதான் எனக்கு ரொம்பப் பிடிச்சது அதனால் நான் ஆரம்பத்திலேருந்தே எப்போ வேணாலும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் தேங்காய் சாதத்தை உடனே சாதத்தை வடித்து கொஞ்சம் விரை விரையா வடித்து தேங்காவை வதக்கிட்டு மற்ற சாமானைப் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிட்டோம்னா தேங்காய் சாதம் சூப்பராக இருக்கும் நான் செய்றதுலேயே எனக்கு அப்போலேருந்தே தேங்காய் சாதம் ரொம்ப பிடிக்கும் ஈஸியாகவும் செய்யலாம் பாவம் எல்லோரும் வீட்லேயும் நல்லா விரும்பிதான் சாப்பிடுவாங்க அதனால தேங்காய் சாதம் அடிக்கடி செய்வேன் எனக்கு ரொம்பவும் அது பிடிக்கும் அடிக்கடி செய்யவும் இது பண்றதே அந்த தேங்காய் சாதம்தான்